நான் கிரிஷ்ணகிரியில் இருக்கிறேன் பால்சன் மளிகை சாமான் வாங்குறதுக்கு பால்சன்க்கு போயிருந்தேன் இங்கே பருப்பு சக்கரை எண்ணெய் எல்லாம் பூராக நல்லா தரமாக இருந்துச்சு நல்ல பொருள் கிடைக்கிது